மீன் கடைங்களா ஆ ஓனர் இருக்காங்களா இல்லைங்களா ஓகே மீன் மீன் வேணுங்க ஆ ஃப்ரெஷ் மீன்களா ஆ சரி இப்போ என்ன மீன் இருக்குதுங்க இல்லை என்ன மீன் இருக்குதுன்ன ஆ ஓகே ஆ இதே எப்படியோ ஒரு ரெண்டு கிலோ மீன் வேணுங்க இத சுத்தம் பண்ணி கொடுத்துடுவீங்கள்ல

ஆ சரி சரிங்க மீன் ரேட்டு எல்லாம் என்ன ரேட்டுங்க இப்போ சரி சரி ஆ சரி சார் ஓகே ஓகே ஆ நண்டெல்லாம் இருக்குதுங்களா ம் கடல் நண்டா

அப்படிங்களா சரி சரிங்க நாளைக்கு நாளைக்கு ஒரு ரெண்டு கிலோ மீன் வேணுங்க ஃப்ரெஷ் மீன் ஆமாம் இன்னைக்கு இப்போ அந்த பட்டை மீன் ரெண்டு கிலோ வேணுங்க ஆ சுத் சுத்தம் பண்ணி கொடுத்துட்னோங்க ஓகே ஆ கொடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி ஆ எவ்வளோ நேரம் ஆகுதுங்க அதாது எப்போது வருவாங்க இல்லை சுத்தம் பண்ணுற ஆள் எப்போது வருவாங்க சுத்தம் பண்ணுற ஆள் எப்போது வருவாங்க

ஆ மீன் சுத்தம் பண்ணுற ஆள் எப்போ வருவாங்கன்ன கேட்குதா கேட்குதுங்களா சரி எந்நேரம் சுத்தம் பண்ணி கொடுப்பீங்க ஒன்னுமே கேட்கலையா ம் இப்போ கேட்குதா

கேட்குதா ஆ அதான் ஆ அதில் ரெண்டு கிலோ ம் இல்லை எப்போது சுத்தம் பண்ணி கொடுப்பீங்க ஒரு ஹாஃப்னவரில் சுத்தம் பண்ணி கொடுப்பீங்களா

அப்படிங்களா சரி சரி ஹாஃப்னவர் கழித்து வரேன் நல்லா சுத்தம் பண்ணி வைங்க ரெண்டு கிலோ அதுமாரி நாளைக்கு ரெண்டு கிலோ மீன் சுத்தம் பண்ணி வச்சிடணும் சரி ஓகேங்க ஓகே நாளைக்கு வரேங்க ம்